ஹலோ நான் சுதன் அம்மா பேசுகிறேன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதுதான் வர்லை அவன் நல்லா படிக்கிறானா மேக்ஸ்லையும் இங்லீஷ்லையும் ஃபெயில் டீச்சர் எப்போதுமே புக்கை எடுத்து வச்சுட்டு உக்கார்ந்துருக்கான் டீச்சர் படிக்கிறானா என்னன்னே தெர்லை கேட்டால் மொபைலில் அனுப்பி விட்றாங்க மொபைலில் அனுப்பி விட்றாங்கன்னு சொல்கிறான் ஓகே டீச்சர் ஓகே டீச்சர் ஓகேங்க டீச்சர் ஓகே டீச்சர் ஆ அனுப்பி வைக்கிறேன் டீச்சர் நாங்கள் அழைக்க வரணுமா இல்லை நீங்களே வேனு வந்துட்டு வீட்டில் விட்ருவீங்களா டீச்சர் எத்தனை மணிக்கு முடியும்க டீச்சர் ஸ்டடி முடியும் ஓகே டீச்சர் ஓகேங்க டீச்சர் ஓகே டீச்சர் சொல்றதயே அவன் கேட்கவே மாட்டேறான் டீச்சர் ஓகேங்க டீச்சர் நீங்கள்தான் ஓகேங்க டீச்சர் நீங்கள்தான் டீச்சர் நல்லா படிக்க வைக்கணும் அவங்கள ஓகே டீச்சர் தேங்க்யூ டீச் ம்